குழந்தை தொழிலாளர்கள் கிராமப்புறங்களில் மட்டும் இல்லை நகர நகரங்களில் கிராமங்கள் எல்லா இடத்துலயுமே குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க குழந்தை தொழிலாளர்கள் இருக்கும்போது அவங்கள நம்ப எப்படி நிறுத்துவதுன்னா அவங்க அவங்க குழந்தகளை அனுப்புறாங்க இல்லையா வேலைக்கு அவங்கள போயிவிட்டு அவங்க பெற்றோர பார்த்து படிப்போட இதை சொல்லி அவங்கள ஸ்கூல் அனுப்ப வைக்கிணும் படிப்பில் படிச்சா என்னென்ன கிடைக்கும் படிப்பு தான் எல்லாமே அப்படிங்குற மாதிரி சொல்லி ஸ்கூல் அனுப்புனும் ஸ்கூல் அந்த மாதிரி சொல்லி மா பெற்றோர்கள மாற்றலாம் அப்படி இல்லைனா நம்ம இங்கே இல்லை குழந்தைகளை மீட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி இந்தமாதிரி படிங்க இந்த மாதிரி வேலைக்குலாம் போகாதீங்க அப்படினு சொல்லலாம் இல்லைனாக்கா இந்த குழந்தை தொழிலாளர்க்கான சட்டம் நிறைய வந்து இருக்கு அது மூலியமாக நம்ம நடவடிக்கை எடுத்து அது மூலியமாக அந்த பிள்ளை பிள்ளைங்கள நம்ம பள்ளி பள்ளி கூடம் அனுப்புலாம் எது வேணாலும் பள்ளிக்கூடம் அனுப்புலாம்